இப்போ நம்ம இடத்துல பார்த்திங்கனா மைனா இருக்குது கொக்கு இருக்குது லவ்பேர்ட்ஸ் இருக்குது காக்கா இருக்கு சிட்டுக் குருவி இருக்குது நாரை இருக்குது சே அப்புறம் நிறையா பேர்ட்ஸ் இருக்குது அதில் வந்து மயில் இருக்குது அது வந்து மயில் வந்து நிறையா பக்கத்தில் தோட்டத்தில் வந்து மேஞ்சுட்டு இருக்கும் அது வந்து மழை காலத்தில் வந்து நிறையா தோகை விரிச்சி வந்து கத்திட்டு அதோடய தோகை விரித்து ஆடும் போது நல்லாயிருக்கும் அதோடய கலர் நல்லாயிருக்கும் அது கத்தும் போது நல்லாயிருக்கும் லவ்பேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும் அது அதனால எனக்கு வந்து அந்த பேர்ட்ஸ்ல்லாம் பிடிக்கும் மயில் வந்து குறிப்பிட்டு மயில் ரொம்ப பிடிக்கும் அது கத்தும் போது அழகாக இருக்கும்